கிணத்துலேருந்து தண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்னா அந்த காலத்துல்லாம் வந்து கிணத்துல ஏத்தல் வச்சி இறைப்பாங்க ஏத்தல் வச்சி இறைக்கிறது அப்படின்னா மாடு கட்டி மாட்டுல ஒரு கயிறைல்லாம் கட்டி ஏத்தல் வச்சி இறைப்பாங்க அது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க மக்கள் குடிநீராகவும் பயன்படுத்துனாங்க அப்புறோம் அப்பிடே போக போக கொஞ்ச கொஞ்சமாக மாறி ஆயில் இன்ஜின் வந்தது ஆயில் இன்ஜின் அப்படின்னா சீமை எண்ணெயை ஊற்றி தண்ணி மோ பைப்லைன் போட்டு பைப் போட்டு பைப் மூலியமாக தண்ணி எடுக்கறது சீமை எண்ணெய் சீமை எண்ணெய் மோட்ரு வச்சி எடுக்கிறது அப்புறோம் டீசலு பெட்ரோல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்று இதாக மாறிக்கிட்டே வந்தது இப்போ இருக்கிற காலக்கட்டங்களில் வந்து ம மோட்ரு வச்சிக்கிறாங்க மோட்ரு அப்படின்னா கரண்ட்டு மூலியமாக இயங்கக்கூடிய மோட்ரு கரண்ட்டு மூலியமாக இயங்கறது ஃபர்ஸ்ட்டு வந்து மேலே கிணத்துக்கு மேலே வச்சி தண்ணி எடுத்து விட்டுட்ருந்தாங்க கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாலும் மோட்ரு ஆஃப் ஆயிடும் இப்பெல்லாம் வந்து கிணத்துக்குள்ளையே அதாவது தண்ணிக்குள்ளையே மோட்ரு போட்டுக்கறாங்க தண்ணி மோட்ருலாம் வந்துடுச்சு தண்ணி மோட்ரு போட்டு தண்ணி வெளியே எடுத்து விட்டு சொட்டுநீர் பாசனம் பாயிச்சுக்கிறாங்க இல்லை அப்படியே தண்ணி பாயிச்சிலாம் பாயிக்கிறதும் பாயிச்சுக்கிறாங்க அப்புறோம் இப்போ வந்து மோட்ரு வச்சி இப்படி கரண்ட்டு மூலியமாக மின்சார மோட்ரை பயன்படுத்தியும் எடுத்துட்டுருக்காங்க இப்போ வ கொஞ்ச காலங்களாகவே சோலார் பயன்படுத்துறாங்க மேக்சிமம் நிறைய பேர் சோலார் பயன்படுத்தி கிணத்துல்ருந்து தண்ணி எடுக்க ஆரமிஷ்ட்டாங்க அப்போ வந்து கரண்ட்டு செலவு குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு சோலார் மோட்ரு எல்லாமே இப்போ பயன்படுத்த ஆரமிஷ்விட்டாங்க இருந்துமே இருந்தாலுமே இப்போ அதிகமாக வந்து கரண்ட்டு மூலியமாக எடுக்கக்கூடிய மோட்ரு அதாவது தண்ணி மோட்ரு தான் அதிகம் பயன்படுத்துறாங்க தண்ணி மோட்ரை பயன்படுத்தி தண்ணி வெளியே எடுத்துக்குறாங்க ஆ எதுக்காக தண்ணி மோட்ரு பயன்படுத்துறாங்கன்னா எங்கேயாவுது இப்போ தண்ணி எடுத்து விட்டு தோட்டத்துக்கு தண்ணி பாயிக்கிறதை எடுத்து விட்டு போயிட்டோம் அப்படின்னா வீட்டில இருந்தே ரிமோட் மூலியமா ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாக்கூட மோட்ரை ஆஃப் பண்ணிக்கிறாங்க ஆன் பண்ணிக்கிறாங்க அதனால் இப்போ மேக்சிமம் கரண்ட்டு மோட்ரு அதிகம் யூஸ் பண்ணுறாங்க